ஹலோ வணக்கம் சார் நான் முகநூலில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிந்துக் கொண்டு குடும்ப சுற்றுலா போகிறதுக்காக உங்கள் வண்டியை வந்துட்டு முன்பதிவு செய்கிறதுக்காக அழைப்பு வச்சுருக்கிறேன் நாங்கள் சுமார் பதினைந்து பேர் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் அக்கா அவங்க பிள்ளைகள் எல்லாமே குடும்பத்தோடய சுற்றுலா போகிதற்கு முகநூலில் உங்கள் விலாசம் கிடைத்தது அதனால் தான் கால் பண்ணிணேன் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான வாகனங்கள் வச்சுருக்குறீங்க சார் நேஷ்னல் பர்மிட் எல்லா வாகனங்களுக்கும் இருக்குதா ஏன்னால் நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்து கொடநாடு பார்த்துட்டு வயநாடுக்கு செல்லுலான்ற ஒரு பிளானில் இருக்கிறோம் அதனால் நேஷ்னல் பர்மிட் வந்துட்டு நீங்களே போட்டுக்குவீங்களா இல்லை நாங்கள் தனியாக பர்மிட் போடணுமா டிரைவர் வந்துட்டு டிரைவர் படியா இல்லை ஒரு ஃபுல் ட்ரிப்புக்கு நீங்களே டிரைவருக்கு பணம் கொடுத்துருவீங்களா வாகன டீசல் வந்துட்டு நாங்கள் போட்டுக்கணுமா இல்லை நீங்கள் போட்டுக்கணுமான்றத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது எங்களுடைய ட்ரிப் வந்துட்டு மூன்று நாட்களில் மூன்று நாட்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆனால் நாங்கள் உங்களுடைய டிராவல்ஸ்லே புக் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கிறோம் சார் இந்த நம்பர்க்கு எனக்கு அழைத்து உங்களுடைய உங்களுடைய இதை சொல்லுங்கள் நன்றி